ஆம் கலாச்சாரம் பற்றி இப்போ ஒரு ஒரு மதத்துக்கும் தனி தனி கலாச்சாரம் இருக்குது அப்படி பார்க்கும்போது இப்போ ஹிந்துகளுக்கு அப்டின்னு பார்த்தோம்ன்னா போகி தைப் பொங்கல் மாட்டுப்பொங்கல் அடுத்து உழவர் திருநாள் தைப்பூசம் தை அமாவாச மாசி மகம் மகா சிவராத்திரி அப்பறம் பங்குனி உத்திரம் தெலுங்கு வருடப்பிறப்பு தமிழ் வருடப்பிறப்பு கள்ளர் வைகை எழுந்தருளும் நாள் நிறைய இருக்குது இப்போ எனக்கு சரியாக நியாபகம் வரலை ஆடிப்பெருக்கு ஆணி உத்தரம் தரிசனம் ஸ்ரீ வரலக்ஷ்மி விரதம் ஓணம் பண்டிகை நவராத்திரி ஆரம்பம் தீபாவளி கந்த சஷ்டி ஆரம்பம் கார்த்திகை தீபம் நிறைய இருக்குது எங்களோடய இந்து பண்டிகையில் அந்த மாதிரி ஒரு ஒரு மதத்தில் இந்த மாதிரி இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இரண்டாவது வந்து என்ன எனக்கு தெரிஞ்சி மூணு மதம்தான் இந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் தான் அப்பறம் ஹிந்து தான் இவ்வளோ நேரம் சொன்னேன் கிறிஸ்டின் முறைப்படி பார்த்தோம்ன்னா நியூ இயர் கொண்டாடுவாங்க நியூயர் தேவ மாதா பரிசுத்தம் திருநாள் பெரிய வியாழன் குட் ஃப்ரைடே ஈஸ்டர் டேஸ் சொல்லி ஒன்று கொண்டாடுவாங்க அப்பறம் வந்து தேவ மதம் கருள் காட்சி அருளும் நாள் அப்டிங்கிறத பேசுவாங்கள் கிறிஸ்மஸ் கிருஷ்ண ஜெயந்தி நிறைய கொண்டாடுவாங்க அடுத்து முஸ்லிம் பண்டிகைன்னு பார்க்கும் போது வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ரம்ஜான் அதவிட்டா பக்ரித் பண்டிகை மிலாடிநபி இது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும்